நம்ம வாழ்வாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா மின்சாரம் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது விவசாயத்தில் இருந்து வீட்டுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கரண்ட்டு மின்சாரம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுகிறோம் நமக்கே தெரியும் மாசத்தில் ஒரு நாள் கரண்ட்டு கட் ஆகியிருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு கடையில் எடை போடுகிற மிஷினோ இல்லை கரண்ட்டு இல்லாமல் ஃபேன் போட முடியாமல் ஒரு நைட்டு கொஞ்சம் லேட்டாக கரண்ட்டு வராமல் இருந்தால் கூட வெளிச்சம் வெளிச்சம் இல்லாமல் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுகிறோம் ஆனால் இப்போது வந்து இந்த நம்ம அதுக்கு மின்சாரம் இல்லாதபோது பார்த்திங்கன்னா இந்த லைட்டு மின் சோலார் சிஸ்டம் மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க வாழ்தா வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களால வந்து எதுவும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கறவங்க மட்டும் தான் இந்த மெழுகுவர்த்தி சின்னதாக லைட்டு அந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன லைட்டுலாம் வெச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் வாழ்க்கைக்கு வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து மின்சாரம் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது கரண்ட்டு ஒரு நாளைக்கு இல்லைன்னா நம்ம வீட்டில் வெச்சிருக்க பொருட்கள் கம்பெனி எல்லாம் வந்து ஐஸ்கிரீமில் இருந்து ஏதோ நிறையா பொருள் வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி கரண்ட் இல்லாமல் வேஸ்ட் ஆகுது அதனால வந்து அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரண்ட்டு தான் முக்கியமாக சொல்வோம்